டிவி ஒன்று பழைய டிவி வா தான் இருந்துச்சு அதை லில்பேர் பண்ணிணோம் அந்த லிப்பேர் பண்ணி மறுபடியும் சரியா வர்லை ரிமோட்டும் ஒர்க்காக மாட்டேங்குது அதை விட்டுவிட்டு இப்போ வேறு டிவி பெரிய டிவி ஒன்று புதுசாக ஒன்று வாங்கினோம் அதை வாங்கியும் அது ஆன் பண்ணிக் கேட்டால் அதுவும் ஒர்க்காக மாட்டேங்குது சர சர சர சரன்னு சவுண்டு வருது எதுவும் தெளிவாக தெரிய மாட்டேங்குது உருவம் தெரிய மாட்டேங்குது என்னென்னு தெரிய மாட்டேங்குது புதுசு பழசு சரி பண்ணிணாலும் அதே மாதிரியே இருக்குது புதுசு வாங்கி பார்த்தாலும் தெ தெளிவாகவே தெரிய மாட்டேங்குது சர சர சரன்னு சவுண்டு வருது என்னென்னு காரணம் தெரிய மாட்டேங்குது புது டிவிலேயும் அப்படியே தெரியுது